தற்போதைய டிஜிட்டல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் உலகம்னே சொல்லலாம் இது இந்த விளம்பர உலகத்தில் நிறையா வழிமுறைகள் இருக்குது இது டிவி விளம்பரம் ரேடியோ விளம்பரம் ஆடியோ விளம்பரம் டிஸ்பிளே வேனில் டிஸ்பிளே பண்ணிகிட்டு போகிறது இது மாதிரி ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போது குறுகிய காலத்தில் சில நேரத்தில் வந்து ஒரு சில விளம்பரங்கள் வந்து ரொம்ப ரீச் ஆகும் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இசை விளம்பரத்துக்காக போட்டிருந்தாங்க புள்ளி ராசா புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிகிட்டு அது மாதிரி ஒரு இந்த கேள்விக்குறியோடு ஒரு சில விளம்பரங்களில் கொஞ்ச நாள் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் அது ஏன் ஏன் அப்படின்றத ஒரு கொடுப்பாங்க அது வந்து மக்களிடையே வந்து ஏன் இது என்னது இது என்னது ஒரு ஆச்சரியத்தில் ஏற்படுத்தி ஏற்படுத்தும் போது அவங்களுடைய எல்லாருடைய கவனங்கள் வந்து அது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு சிந்திக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய பதில் கொடுப்போம் ஆம் ஆம் பதில் கிடைக்கும் போது அப்போ இதுவாக அப்படின்றது வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் சென்றடையும் அது வந்து முத ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம் ஏன்னால் எல்லாருமே வந்து இப்போ பார்க்காதவங்கிட்ட போயி இது மாதிரி ஒன்று விளம்பரம் வந்துருக்குது அப்போ இது என்னவா இருக்கும் கேட்பாங்க கேட்கும் போது அதாவது அந்த செய்தி போவாதவங்கள்கிட்டையும் அது போய் சென்றடைஞ்சுடும் அந்த வழிமுறைகள் வந்து இந்த விளம்பர யுக்தியில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல இப்போ விளம்பர தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிடையே கூட நம்ம அந்த சில விளம்பரங்கள் அந்த காம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறவ வழங்குகிறவங்க வந்து அதை சொல்லும் போது மக்களிடையே சென்றடையும் அடுத்தது நிகழ்ச்சி இது வந்து ரொம்ப நெ நிறையா வந்து மக்களிடையே பார்க்கப்படுதோ அந்த நிகழ்ச்சிக்கிடையே நம்ம அதை செ பண்ணும் போது நமக்கு இது வந்து மக்களுக்கு வந்து விளம்பரங்கள் இந்த தொலைக்காட்சி விளம்பரங்கள் மூலியமாக கூட சென்றடைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு